ஹலோ நாளைக்கு வெள்ளிக்கெழமன்னா நாங்கள் இன்னைக்கு வியாழக்கெழமையே வீடு வாசல்லாம் மோப் போட்டு பாய் தலகாணிலாம் அலசிட்டு பெட்ஷீட் கிட்ஷீட் எல்லாம் அலசி அலசிப்போட்டு சுத்தமாக வீட்டையே ரவுண்ட் பண்ணி எல்லாம் சுத்தப் படுத்தி வெச்சிடுவோம் வெச்சுட்டு அதுக்கப்புறம் மறுநாள் வெள்ளிக்கெழம சாமிக்கு வைக்கிற பழங்கிலங்கள்லாம் வெச்சு சாமி கும்பிடுவோம் சில பேர் என்ன செய்வாங்க வெள்ளிக்கெழம தான் சுத்தம் பண்ணுவாங்க அன்னைக்கு தான் கழுவாங்க மொழுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஒவ்வொருத்தர் அப்படி நாங்கள் வியாழக்கெழம தான் பண்ணுவோம் அதேப்போல் கோவிலுக்கு போனாலும் கோவிலுக்கு நாங்கள் போகாட்டி வீட்லேயே கூட பொங்கல் வெச்சு சாமி கும்பிடுவோம் ரெண்டாவது கோவிலுக்கு வர்ஸ்த்துக்கு ஒருக்கா போவோம் குடும்பத்தோடு சொந்தம் பந்தத்தோடு போய் பொங்கல் வெச்சு குல தெய்வத்துக்கு கிடா வெட்டி சாமி கும்பிட்டு பத்து பேருக்கு சொல்லி பக்கத்து அக்கத்துலேயும் சொல்லி வழிப்பாடோட செஞ்சுட்டு வருவோம் அதேப்போல் வீட்டுலையும் சாமி நல்லபடியா கும்பிடுவோம் சில பேர் வீட்டில் கும்புடுறவங்க கும்பிடுவாங்க சாமி கோவிலுக்கு போகிறவங்க போவாங்க நாங்கள் வந்து வியாழக்கெழம தான் எல்லாம் செய்வோம் சுத்தம் பண்ணுறது வீடு வாசல் எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு எல்லாம் செய்வோம் அதே வெள்ளி செவ்வாயில் வந்து வீட்டில் வீடு வாசல் தொடச்சு அதை அதுவும் மொதல் நாள் செஞ்சுட்டு மறுநாள் அந்த செவ்வாக்கெழமையில விளக்கு கொளுத்தி சாமி படத்துக்கெல்லாம் பூ போட்டு இறந்தவங்க ஃபோட்டாவுக்கும் பூ போட்டு வழிபாடா நல்லபடியா கும்பிடுவோம் பழங்கள் வாங்கி வெச்சு இப்போ பாபா இருக்காரா பாபாவுக்கு பிஸ்கட் பாலெல்லாம் வெச்சு கும்பிடுவோம் அதேப்போல் சாமிங்களுக்கு இப்போ குலதெய்வம் வீட்டில் சாமிங்க இருக்குது அம்மனுக்கெல்லாம் பொங்கல் வெச்சு படைப்போம் வெள்ளிக்கெழம அப்புறம் வியாழக்கெழம செவ்வாக்கெழமையும் அதேப்போல் செய்வோம் அதேப்போல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக செஞ்சுட்டுதான் வர்றோம் சாமிக்கு அதே எங்கேயும் இது வேறு வெளியில் போகணுமுன்னாலும் எந்த கோவிலுக்கு போகணுன்னாலும் அம்மன் கோவிலுக்கு போவோம் அங்கே போய் அர்ச்சனை பண்ணிட்டு வருவோம் குலதெய்வத்துக்கு மாசம் ஒருக்கா குலதெய்வத்துக்கு போவோம் போய் சும்மா அர்ச்சனை பண்ணிட்டு சாமியை பாத்துட்டு வருவோம் அதேப்போல் சனிக்கெழம வந்தால் அதுக்கு அதுக்கு வீடு வாசல் அதே சுத்தம் பண்ணி சனிக்கெழம விருந்து சைவ சாப்பாடு செஞ்சு சாப்பிடுவோம் ஒவ்வொரு கெழமைக்கி ஒவ்வொரு விதமாக நாங்கள் செய்வோம் அதுவும் வெள்ளிக்கெழம நாங்கள் சாப்பிட மாட்டோம் கவுச்சியெல்லாம் வியாழக் கெழமையும் சாப்பிட மாட்டோம் வேற ஞாயித்துக் கெழம சாப்பிடுவோம் அதேப்போல் வெள்ளிக்கெழம வியாழக்கெழம இதுக்கெல்லாம் சாமி கும்பிடுவோம் வீடு வாசலை சுத்தமாக வெச்சுக்குவோம் அதேப்போல் வாசலும் வாசலில் இருந்து ஆரம்பித்து தான் வீட்டுக்கு வெளிலியும் கொண்டு போவோம் உள்ளுக்கு விடியக்காலைல ஏந்துச்சோட்னே வாசலெல்லாம் சுத்தம் பண்ணி கித்தம் பண்ணி பூ போட்டு மஞ்சள் போட்டு எல்லாம் செய்வோம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சாமி இடத்துல போய் ரெண்டு விளக்கு வெளில கொளுத்தி உள்ளே ரெண்டு விளக்கு கொளுத்தி எல்லாம் வழிபாட்லாம் நல்லபடியாக பண்ணுவோம் சாமி பக்தியும் நல்லா நல்லா கடைப்பிடிப்போம் அது குல தெய்வத்துக்கு நாங்கள் போவோம் சில பேர் வியாழக்கெழமன்னா வெள்ளிக்கெழம தான் தொடைப்பாங்க செவ்வாக்கெழம தான் தொடைப்பாங்க சில பேர் அப்படி நாங்கள்லாம் வியாழக்கெழமையே எல்லாம் தொடைச்சி கிடச்சி வீடு வாசல் சுத்தம் பண்ணிடுவோம் வாரத்துக்கு இருமுறை பாய் தலகாணிலாம் அலசி போட்டு நல்லபடியாக வீட்ட சுத்தமாக வெச்சுக்குவோம் சுற்று சுவரு பின் சைடும் கொல்லை சைடு எது எது வேணுனாலும் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி நல்லபடியாக சாமி கும்பிடுவோம் பத்தி கொளுத்தி வெளிலேயும் செரி உள்ளுக்கையும் சரி கொல்லை சைடும் சரி பத்தி கொளுத்தி வெச்சிடுவோம் ஏன்னாக்க சாமிகள் முன்னோர்கள்லாம் வருவாங்க இறந்தவங்களும் வருவாங்க எல்லாத்தையும் நம்ம நல்லபடியாக செய்யணும் அதனால் நாங்கள் அந்த கடைப் கடைப்புடிச்சிக்கிட்டு தான் இருக்கோம் அந்த சாமி கும்புடுற வகையில் ரொம்ப பிடிக்கும் அதுவும் குல தெய்வத்துக்கும் குடும்பத்தோடு தான் போவோம் தனியாகலாம் போக மாட்டோம் எல்லோருமே போய் நல்லபடியாக செஞ்சுட்டு வருவோம் டெய்லியும் வீட்டில் விளக்கு கொளுத்துவோம் டெய்லி வாசலில் ரெண்டு விளக்கு கொளுத்திட்டு டெய்லியும் வீட்டு சாமியறையிலேயும் விளக்கு கொளுத்துவோம் டெய்லியும் பாபா இருக்கார் அவருக்கு பூ போட்டு டெய்லியும் அவரை வணங்கிட்டுதான் இருக்கோம் எந்த எதுவும் கிடையாது நல்லபடியாக நாங்கள் சாமி கும்பிடுவோம் ரொம்ப பிடிக்கும் அதேப்போல் செடி கொடி மரம் எல்லாம் பிடிக்கும்